ஹலோ கேப் கேப் புக்கிங்கா நான் வந்து திருவாரூர் மாவட்டத்துலேருந்து பேசுகிறேன் திருவாரூர்லேருந்து பேசுகிறேன் ஆ இந்த மாதிரி ஸ்ரீரங்கம் கோவிலுக்கும் கல்லணை டமுக்கும் போகணும் ஒரு நாளைக்கு ஏழாந்தேதி போகணும் ஏழா ஆமாம் சார் ஆமாம் சார் ஏழாந்தேதி போகணும் அது மாதிரி ஃபேமிலியோடு நாலு பேரோடு போகிறோம் ஆ எவ்வளோ சார்ஜ் வரும் திருவாரூர்லேருந்து கல்லணை போகிறதுக்கு ஓகே சார் ஓகே சார் சார் சர்வீஸு ஆ ஃபோர் நம்பர் சார்

ஆ நாலு பேர் சீட்டிங்கு நாலு பேர் சீட்டிங்னா ஓகே தான் சார் எவ்வளோ சார் ஆகும் ஆ ரிட்டனு ரிட்டன் நீங்கள் தான் வெயிட் பண்ணி தான் நிறுத்தி கூப்பிட்டு வர்ற மாதிரி இருக்கும் வெயிட்டிங் சார்ஜஸ்லாம் எவ்வளோ ஆகுதுனு தெரி

எயிட் தௌசணா சார் ஓகே சார் ஆ டைமிங் எப்போ ஏழாந்தேதி ஏழாந்தேதி போகிறோம் சார் ப்ளானிங் ஓகே சார் ரிட்டன் டைம் சார் ஓகே சார் ஓகே சார் சார் அட்வான்ஸ் அந்த மாதிரி ஏதாவது கொடுக்கணுமா சார் ஜிபே கேஷ் ஆன் டெலிவரி பண்ணுறேன் சார் அங் அங்கே கொடுத்துடுவோம் சார்